கல்வித்துறை சுகாதாரத்துறை கல்வித்துறை சுகாதாரத்துறை காவல்துறை நீதித்துறை தாலுக்கா அலுவலகங்கள் வங்கிகள் இவை அனைத்துமே அரசியல்துறைகள்தான் அரசினுடைய துறைகள்தான் அரசினோட கண்காணிப்பில் உள்ள துறைகள் முக்கியமான துறைகள் பள்ளியில் பொறுத்தமட்டில் மாணாக்கர்களுக்கு நல்ல பயிற்சியை வழங்குவது மருத்துவத்துறை பாமர மக்களுக்கு நல்ல மருத்துவத்தை வழங்குவது வங்கித்துறை பயனாளர்களுக்கு லோன் தங்களது பணத்தை சேமிப்பது போன்றவற்றை வழங்குவது காவல்துறை மக்கள் அனைவரையும் பாதுகாக்க வேண்டியது காவல்துறை நீதித்துறை அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண்பது நீதித்துறை இது போன்ற அனைத்து துறைகள் உள்ளன தமிழ்நாட்டை பொறுத்தமட்டில் அனைத்து துறைகள் உள்ளன அவற்றின் செயல்பாடுகள் என்னவென்றால் கல்வித்துறை கல்வித்துறையோட உள்கட்டமைப்பை பார்க்கணும் போலீஸ்துறையாக இருந்தால் எங்கே என்ன பிரச்சனை நடக்குதோ அங்கே போய் முதல் ஆளாக நின்று அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணணும் நீதித்துறையாக இருந்தால் கரெக்டான டிசிஷன் ஒரு ஒரு நீதி வழங்கும்போது அவங்க நியாயமான யாருக்கும் பயப்படாமல் நியாயமான கருத்தை மட்டுத்தான் கூறணும் நியாயமான நீதியைத்தான் அவங்க வழங்கணும் சுகாதாரத்துறை அவங்களும் அப்படிதான் ஏழையாக இருந்தாலும் பணக்காரங்களாக இருந்தாலும் ஒரே ட்ரீட்மெண்ட் அப்படிதான் அவங்க இருக்கணும் அப்படி இருந்தால்தான் எல்லா அரசுத்துறைகளுமே நல்லாயிருக்குன்றது என்னோடைய கருத்து நல்லா இருக்கணுந்தான் நானும் நினக்கிறேன்